தமிழ்நாட்டின் முக்கிய காலநிலை மண்டலங்கள்னா காலம் மழைக்காலம் குளிர்காலம் வெயில்காலம் தான் நான் சொல்லுவேன் ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கனா தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த சில பகுதிகளில் எப்பயுமே வெயில்காலம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அதனால் அங்கே இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் வறட்சி ஏற்படும் நிலத்தடி நீர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க க்ளைமேட் அப்போ அப்போ சேஞ்ச் ஆகாததினால மனுஷன் மனிதர்களுக்கெல்லாம் பலவிதமான நோய்கள்லாம் வரும் இதே சென்னை இந்தமாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கனா அதிகமாக மழைக்காலம்தான் அதிகமாக இருக்கும் ஏன் அங்கே அதிகமாக நிலச்சரிவு வெள்ளம் இதெல்லாம் அதிகமாக வரும் ஏன்னா அங்கே இருக்கிற மரங்கள்லாம் வெட்டிவிட்டு வீடு கட்டிக்கிறாங்க அங்கே ஒழுங்காக மழை வந்தால் தண்ணிர் நிரப்பி போகிறதுக்கு கால்வாய் ஆறுகள் ஏரி இந்தமாதிரிலாம் எதுவும் இல்லை இதே தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்கு ஆனால் ஃபுல்லாக வெயில்காலமாக தான் இருக்கு அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்தமாதிரி இடத்துலலாம் ஃபுல்லாக மரம் செடிகொடிகள்லாம் வாடி எல்லோரும் நிலத்தடி நீர் மட்டம் நிலத்தடி நீரை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக நீர் பற்றாக்குறை ஆறு ஏரி ஃபுல்லாகவே வறட்சியாத்தான் இருக்கு சென்னை இந்தமாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கனா எப்பயுமே வெயில்காலம் மழைகாலம்தான் இருக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மட்டும்தான் ஃபுல்லாக வெயில்காலமாக தான் இருக்கும் க்ளைமேட் சேஞ்ச் ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுது